வணக்கோங்கண்ணா இல்லை இது ஊருக்கலாம் எங்கேயும் போகல போன வாரந்தான் நம்மளோட கடையில் தான் மளிகை ஜாமனும் எல்லாம் வாங்கிட்டு போனேன் சரிங்கண்ணா ஆமாம் போன டைம் வந்தப்பவே உங்களை பற்றி கேட்டேன் நீங்கள் தான் கொஞ்சம் வெளியே போயிருக்கீங்கனு சொன்னாங்க சரிங்க இப்போ பொங்கலுக்கு நிறையா தள்ளுபடி இருக்குங்களா சரிங்க அப் சரிங்க அப்போ நான் மொத்தமான பொருட்களை வாங்கும் போது நீங்கள் குறைச்சு பணம் போட்டு தருவீங்களா ஆமாங்ணா அரிசி வகை பார்க்கணும் அதில் பொன்னி அரிசி வந்துட்டு எனக்கு ஒரு ரெண்டு கிலோ தாங்கண்ணா அப்புறம் பாஸ்மதி அரிசியில் ஒரு கிலோ ம் ஓ ரெண்ரை கிலோ வாங்கும் போது எண்ணெய் ஃப்ரீயாக வருதுங்களா சமையல் எண்ணெய்ங்களா சரிங்க அப்போன்னா எனக்கு ரெண்ரை கிலோவ் ரெண்ரை கிலோவாக பண்ணிக் கொடுத்துருங்கண்ணா ஆமாங்க அப்போ வேறே வந்து பருப்பு வேணுங்கண்ணா பருப்பு வந்துட்டு ஆ ஆமாங்கண்ணா துவரம்பருப்பு ஒரு அரை கிலோ அப்புறம் பச்சை பயிர் ஒரு பச்சை பயிர் ஒரு அரை கிலோ வேணும் அப்புறம் சக்கரையில் ஒரு ஒரு கிலோ தந்துடுங்க ஆமாங்க வத்தல் வகைகள்லாம் இருக்குதுங்ளாண்ணா ஆமாங்க அதில் ஒரு ரெண்டு பேக்கெட் கொடுத்துருங்க ஓ சரிங்க அப்போன்னா மொத்தமாக கொடுத்துருங்க ஆ கொடுத்துருங்கண்ணா அதோடய விலை எவ்வளோ வருதுங்க பணமாகவே கொடுத்துருலாங்கண்ணா பணமாக கொடுக்கம் போது மொத்த விலையோட கொஞ்சம் குறச்சி போட்டு தந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்கண்ணா சரிங்க ஆ